எங்கள் ஊர் எம்எல்ஏவோட நான் பேசியிருக்கேன் எனக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிது எப்படின்னா எனக்கு வந்து வேலைவாய்ப்பு கேட்டு நான் வந்து நான் இந்த டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படியின்ட்டு நான் வந்து வேலைவாய்ப்பு கேட்டு நான் என் எம்எல்ஏவை சந்திக்க சென்றேன் அப்போ வந்து அவரு வந்து நல்லா பேசினாரு எப்படி இருக்கீங்க வீட்டு நே நிலவரத்துலாம் பற்றி கேட்டார் நானும் சொன்ன இதுமாரி இருக்கோம் எனக்கு வந்து இப்போ வே வேலைவாய்ப்பு இல்லை நான் என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது அதனால எனக்கு எப்படியாவுது வேலை வாங்கி கொடுத்துருங்க அப்படின்ட்டு நான் வந்து எம்எல்ஏக்கிட்ட வந்து ஒரு மனு மாரி எழுதிக் கொடுத்தேன் சரிப்பா நான் வந்து இதை வந்து மேல் இடத்துக்கு தெரிவிக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னார் இந்த பிரச்சனை மட்டும் இல்லை நான் ஊரில் எந்த இதை மக்களுக்கு எதாது பாதிப்பு இருந்தாக்கா நான் உடனே எம்எல்ஏவுக்கு மனு தெரிவிப்பேன் அப்போது வந்து அவரு வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வந்து அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு காண முடியுமோ அதை வந்து தி தீர்த்திவிட்டு போவாங்க அதுமாரி சின்ன பிரச்சனை ஊரில் ஏதாவுது ஸ்ட்ரீட் லைட் எரியிலை அப்படின்னா நான் வந்து பிரெசிடெண்ட்டை பேய்ட்டு சொல்லுவேன் அவரு வந்து ஸ்ட்ரீட் லைடெலாம் வந்து சரி பண்ணி கொடுப்பாரு பார்த்துக்கிட்டிங்கன்னா விளையாட்டு அரங்குகளெலாம் இல்லைன்னா நான் வந்து என் மனு மாரி எழுதி கொடுங்க நான் மேல் இடத்துக்கு தெரிவிக்கிறேன் அப்படின்னு பிரெசிடெண்ட் சொல்லுவார் நாங்கள் அதுமாரி மனு எழுதி கொடுத்தோம் ஒரு இரண்டு மூணு வருஷத்தில் அதுமாரி எங்களுக்கு வந்து விளையாட்டு அரங்கம் அமைச்சி கொடுத்தாங்க அப்பறம் உடற்பயிற்சி நாங்கள் கேட்கவே இல்லை உடற்பயிற்சி கூடம் கூடயே வச்சி கொடுத்தாங்க இது மாரி எங்கள் ஊர் எம்எல்ஏ எம்பிகளெலாம் எங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட்டாக இருக்காங்க இன்று வரையும் அது நினச்சி எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நாங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வெச்சதில் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது